டேய் இது என் வண்டி இருக்குல்ல சிபி ஸெட்டு அது விற்கணுன்டா ஆனால் அது நம்பர் ப்ளேட் இல்லை ரொம்ப நாளாச்சு ஆனால் அது வண்டி வாங்கி இப்போ பணப் பிரச்சினைக்காக விற்கறேன் வண்டி நம்பர் இல்லை அதை மட்டும் எப்படி பரிவாஹன்லேருந்து எடுக்கலாமா பரிவாஹன் சேவாலேருந்து இந்த நம்பரு நம்பர் ப்ளேட் மட்டும் எடுக்கலாமா வண்டியோடய ஒரிஜினல் நம்பரு எப்படியாவது எடுக்கலாமா அப்படிங்கிறது மட்டும் கேட்டுச் சொல்லு எப்படி அதில் அப்ளை பண்ணுறது பரிவாஹன் சேவாவில் எப்படி அப்ளை பண்ணுறது உனக்கு தெரிஞ்சால் எதாவது சொல்லு எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் அதை வண்டியை விற்கணும் ஒரு அஞ்சாயர ரூபாய்க்குள்ள வண்டி நம்பரு எடுத்துடலாம் அப்படின்னம்னா பேமண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேணுன்னால் எடுத்துக்கலாம் அதனால் வண்டியை வித்துடணும்